எனக்கு பிடிச்ச உணவுனால் பிரியாணி பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவந்து நான் ஸ்விக்கியில வந்து ஸ்விக்கி நிறைய வந்து ஆர்டர்ஸ் செய்கிற மாதிரி நிறைய இப்போ புதுசாக கம்பெனிலாம் இருக்குது ஸ்விக்கி டொமேட்டோ ஸ்மேட்டோ அந்தமாதிரி நிறைய இருக்குது அதில் வந்து நான் வந்து ஆர்டரு ஸ்விக்கியில ஆர்டரு செய்கிறேன் எனக்கு வந்து கள்ளக்குறிச்சியில இருக்குது அது கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளக்குறிச்சியில ஜிகெச் ஆப்போசிட்ல எனக்கு வந்து வேணும் அ அந்தக் கடையில் இருந்து வேணும் என்னோடய முகவரியைப் பார்த்தா மிடில் ஸ்ட்ரீட் கனியாமூர் சின்ன சேலம் தாலுகா கள்ளக்குறிச்சி எனக்கு இந்த இந்த அட்ரஸ்ல எனக்கு பிரியாணி பார்சல் ரெண்டு பார்சல் வந்துரணும் அதுதான் நிறைய இருக்குது நிறைய இந்த ஆர்டரு செஞ்சு ஆடர்ஸ்னா நிறைய வகையான வெரைட்டீஸ் இருக்குது அதில் நிறைய ஆர்டர் செய்லாம் எனக்குப் பிடிச்சது பிரியாணி தான் அதை வந்து அனுப்புங்க இந்த அட்ரஸ்க்கு